எங்கள் ஊரில் கிராமங்களில் நாங்கள் செய்யும் தொழில் முக்கிய விவசாயத் தொழில் விவசாயத்தில் சார்ந்த மஞ்சள் இது மாதிரி கிழங்கு வகைகளையும் அறுவடை செய்து நாங்கள் தொழில் நடத்துகிறோம் மற்றும் தொழில் பனை பதனீர் இறக்கி வெல்லம் தயாரித்து தொழில் நடத்தினார்கள் தறி பட்டறை என்னும் தொழில் விசை தறி தொழிலும் நடைபெறுகிறது மற்ற தொழில்களும் மீன் பிடி தொழில் மற்றும் மாடு மேய்த்தல் இப்படி எல்லா தொழில்களும் வாழ்வாதாரமாக நடத்தி கொண்டிருக்கின்றனர்